ஹலோ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் ஆமாங்க அப்படியாங்க எனக்கு ஒரு மூன்றரை செண்டு வேணுங்க வீடு கட்டுற மாதிரி ஆமாங்க இல்லைங்க இல்லைங்க எனக்கு ப்ளாட்டாக கிடச்சா போதுங்க சரி வீடு கட்டணும் ஆமாங்க நாங்கள் நியர் இங்கே லால்குடியில் இருக்கோம் அந்த லால்குடியில் நாங்கள் உள்ளார க காட்டிலே இருக்கோம் எனக்கு மெயினில் ஸ்கூலுக்கு பக்கத்தில் மெயினில் இருந்தால் பரவாயில்லங்க ஆமாங்க ஆ சரி என்ன ப்ரைஸ் வருது

அதுதான் அங்கே தான் ஸ்கூல் பிள்ளைங்க போய்கிட்ருக்காங்க ஸ்கூலுக்கு இப்போ கொண்டு போய் தான் விட்டுட்டு வந்துகிட்ருக்கேன் அங்கியே இடம் கிடச்சா பரவாயில்ல பார்த்துட்ருக்கோம் அந்த இடத்துலையே கிடச்சாப் பரவாயில்ல அதுதான் ம் சரிங்க ஒன்றும் பிரச்சின இல்லை இல்லை இது விலை மட்டும் எவ்வளோன்னு சொல்லுங்கள் ப்ளாட்டு என்ன விலை வருது மூன்றரை செண்டு ஆமாம்

ஒரு செண்டு ஆ ஆ ஆ எனக்கு அந்த அளவுகெலாம் பட்ஜெட் இல்லை ஒரு மூணு மூன்றரைக்குள்ளார பாருங்கள் செண்டு சரிங்களா மூன்றரை செண்டு வேணும் ஆனால் ரொம்ப உள்க்க உள்பக்கம் இருக்கக்கூடாது ரெண்டு மூணு ப்ளாட்டு ரெண்டாவது ப்ளாட் இல்லாட்டி மூணாவது ப்ளாட்டு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி சொல்லுங்கள் மூணார் ரூபா தான் மினிமோம் ஒரு செண்டுக்கு மூணார் ரூபான்னா பார்க்கலாம் ஏன்னால் அளவுக்கு அதிகமாக காலை வெச்சுட்டு நாளைக்கு வீடு கட்டணும் அந்த இடத்துல ப்ளாட்லேயே அவ்வளோ விலையும் போட்டால் ஒன்றும் பண்ண முடியாதில்ல ம் ம் சரிங்க சரிங்க நான் காண்டேக்ட் எடுத்துக்கிறேன் உங்கள் நம்பர் எடுத்துக்கிறேன் சரிங்களா நாளைக்கு ஈவ்னிங் நான் கால் பண்ணுறேன் நீங்கள் அமௌண்டை மட்டும் சொல்லுங்கள் ரேட் என்னென்னு கட்டுப்படி ஆனால் அப்புறம் நான் வந்து பார்க்கறேன் என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு வந்து பார்க்கறேன் சரிங்களா எனக்கு இந்த அமௌண்டில் தான் வேணும் ஏன்னால் அதிகரிச்சுட்டே போனோன்னால் ஒன்றும் பண்ண முடியாது நான் சரிங்களா ஆ இடத்த நீங்கள் சொல்லுங்கள் அமௌண்டு என்னென்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் நான் ப்ளாட்டை வந்து பார்க்கறேன் பார்த்துக்கிட்டு எங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஆனால் அட்வான்ஸ் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சின இல்லை ஆ கண்டிப்பாக சரி மறக்காமல் பண்ணுங்கள் இந்த நம்பரு தான் சரி தேங்க் யூ